எங்கள் கோயம்புத்தூர்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முதல் இருந்ததுக்கு இப்போது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னால் நான் இருக்கிற பகுதியில் வந்து முதல்ல குளம் இருக்கும் நான் இருக்கிற பகுதியில் அந்த குளத்த சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கழிவாக இருக்கும் கழிவுநீர் போல் இருக்கும் அங்கேயே குளிப்பாங்கள் இந்த சேரி பசங்கள்னு சொல்கிறவங்க எல்லாம் அங்கேயே குளிப்பாங்கள் அங்கேயே காலைக்கடன் முடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அந்த குளத்துக்கிட்டையே பண்ணி பண்ணி நல்லா இருந்த தண்ணியை வந்து ரொம்ப மாசுபடுத்தி யாருக்குமே உதவாமல் பண்ணிட்டாங்கள் முதல் எல்லாம் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலே எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோ மீட்டர் தூரம் இருக்கும் அந்த குளம் அந்த குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்கள் அப்புறோம் அங்கேயே துணியும் துவச்சு அங்கேயே அவங்க குளிச்சிட்டு வருவாங்கள் அப்போலாம் நல்லா இருந்த தண்ணி இந்த காலைக்கடன் கழித்தல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் போய் அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப கழிவுகளாயிடுச்சு துவைக்கிறது குளிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயம் ஏன்னா அந்த குளத்துல இருக்கிற தண்ணியில தான் அந்த ஊர் மக்களே இருக்காங்கள் அந்த குளத்த நம்பி தான் இருக்காங்கள் ஏன்னா அதில் இருக்கிற தண்ணிகள் தான் வந்து அவங்களுக்கு குடிநீராக பியூரிஃபை பண்ணி வருது அந்த காலத்திலே எல்லாம் பியூரிஃபை வசதிகள் இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்தேகம் தான் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அந்த தண்ணிகளைத்தான் அவங்க பயன்படுத்துனாங்கள் அப்படி இருந்த இடத்த வந்து மக்கள் மேலும் மேலும் இப்படி பண்ணி பண்ணி அழிச்சிகிட்டே போகிறாங்களே அப்படின்றதுக்காக ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற ஒரு பிளானை வந்து கொண்டுகிட்டு வந்தாங்கள் கோயம்புத்தூர்ல கொண்டுட்டு வந்து அதை நல்லபடியாக செஞ்சாங்கள் சில தடுமாற்றங்கள் அதில் ஏற்பட்டுச்சு இதை இந்த ஸ்மார்ட் சிட்டி பிளானை பிடிக்காதவுங்க அவங்க நிறையா எதிர்ப்புகள் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் மீறி இந்த ஸ்மார்ட் சிட்டி பிளானை பண்ணி அவங்க நிறைய நிறையா டெவலப் பண்ணி இப்போ அந்த குளம் வந்து முதல்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்மெல் வரும் அந்த இடத்துல நம்ம கடக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஸ்மெல் வரும் இப்போ அந்த இடத்த அப்படியே போகிற வரவங்கெல்லாம் ஆஹா அப்படின்னு அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு அந்த குளத்தை எல்லாம் மாத்திருக்காங்கள் ஸோ அந்த காலத்தில் கம்பேர் பண் பண்ணும்போது இப்போது இந்த என்விராயின்மெண்ட் வளர்ந்துட்டே இருக்குது அதாவது சுற்றுச்சூழல் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகிறது என்னோடய பகுதியில் மிகவும் உயர்ந்து கொண்டு போகிறது ரொம்ப நீட்டாக அழகாக எல்லாரும் வாக்கிங் போகிறதுக்கு பயன்படுது அந்த குளத்துல வந்து யாரும் குளிக்கிறது இல்ல காலைக்கடன் கழிக்கிறது இல்லை அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி கட்டிக்கொடுத்துருக்காங்க அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அங்கே யாரும் குளிக்கிறது இல்லை அந்த தண்ணி எல்லாம் இப்போ நீட்டாக இருக்குது அதை தண்ணி எல்லாம் கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு நல்ல நீர் மழை நீர்கள் எல்லாம் அங்கே தேங்கி நல்லபடியாக அங்கே செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து இந்த மாதிரி அந்த இடத்தையே ஒரு சுத்தமான கழிவுநீராக இரு கழிவுநீர்களாக இருந்த இடத்த ஒரு சுத்தமான நீராக மாற்றி அந்த இடத்தையே அண்ணாந்து பார்க்க வச்சிருக்காங்க இப்போது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என் நான் இருக்கிற சுற்றுப்புறசூழல் இப்போது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குது